உயர்கல்வியில் உயர்கல்வியில் பார்த்துட்டீங்கன்னா நிறையா திட்டங்கள் இருக்குது எக்ஸ்சாம்புல்க்கு பார்த்துட்டீங்கன்னா உதவித்தொகை அப்புறம் இட ஒதுக்கீடு எப்படி படிக்கிறதுனு வழி காட்டுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் போது ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்புறம் இதில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டங்கள்ன்னா அண்ணலோடய அண்ணல் காந்தி நினைவு பரிசுத்தொகை அதுவும் இருக்குது முதலமைச்சர் கல்வி பரிசுகள் வழங்கும் திட்டம் அதுவும் இருக்குது வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில அதுக்கும் ஒரு உதவித்தொகை இருக்குது பிஹச்டி படிக்கும் மாணவர்களுக்கு கூட அரசு உதவித்தொகை இருக்குது தூய்மை பணி ஒரு உயர்வின் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக அதுக்கு தனியாக உதவித்தொகை இருக்குது தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய இருக்குது இப்போ பெரியாரோட ஈவேரா நாகம்மை இலவச படிப்பு திட்டம் இருக்குது இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள் இருக்குறதுனால் க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாருக்குது இருக்குது அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மாணவர்களுக்கு இது ரொம்ப ஊக்குவிக்கிறது